எங்கள் ஊரில் வந்து இயற்கைலயே மண் செம்மண்ணாக இருக்கிறதால முந்திரி மரம் பலா மரம் இங்கே விளச்சல் அதிகம் முந்திரி மரம் முந்திரி பழம் முந்திரி கொட்டை உடைக்கிறது அது மாரி பல தொழில்கள் இங்கே இருக்கு அதில் வர வருமானம் மூணு மாதத்துக்கு தான் வேலை இருக்கும் இருந்தாலும் அதில் வர வருமானம் அவங்களுக்கு ஆண்டு முழுசுக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஊர் ஊருக்கு பெரிய ஏறி கெடில் ஆறு குளோம் நீர் பயன்பாட்டுக்கு இருக்கு அது போக பொழுதுப்போக்குக்கு சில்வர் பீச் இருக்கு எங்கள் ஊரில் சின்ன சின்ன கிராமங்களில் கூட குப்பைத்தொட்டி வச்சி குப்பைகளை எடுக்குறாங்க நாங்களும் குப்பைகளை வெளியில கொண்ட இடத்துல கொட்டாமல் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சிருக்கோம் அதனால் இங்கே இயற்கையும் சரி நீர் நிலைகள் எல்லாமே நன்றாகருக்கு காற்று எல்லாமே மாசுபடாமல் ஓரளவுக்கு நல்லப்படியாக நாங்கள் பார்த்துக்குறோம்